ஆ நான் வேளாங்கண்ணி ஸ்கூல் ப்ரின்ஸ்பால் பேசுகிறேன் யாருங்க இது ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் என்ன ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சார் போன தடவை தான் மேலே லாஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துது சார் இது ப்ளஸ் டூவில் வேளாங்கண்ணி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துது ஆ சொல்லுங்கள் சார் ஆ என்ன மார்க் எடுத்துருக்கான் சார் உங்கள் பையன் என்ன மார்க்கு டென்த்தில் ஆ ஆ ஓ ஓ மேக்ஸ்ஸில் எவ்வளோ சார் மேக்ஸ்ஸில் எவ்வளோ நயன்ட்டி ஃபைவ் எடுத்தால் கூட நாங்கள் எண்ட்ரன்ஸ் வச்சு தான் எடுக்குறோம் சார் எங்கள் ஸ்கூல் இதுப்படி ப்ரொசீஜர் படி எங்கள் மேனேஜ்மெண்ட் அதான் சொல்லிருக்காங்க ஏன்னால் ப்ளஸ் டூ எந்த க்ளாஸாக இருந்தாலும் எண்ட்ரன்ஸ் வச்சு தான் எடுக்குறோம் நாங்கள் டென்த்து மார்க் வச்சுருந்தா கூட நாங்கள் எண்ட்ரன்ஸ்ஸில் வந்து உங்கள் பையன் எண்பது பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் அட்மிஷன் போடுவோம் சார் எண்பது பர்சன்டேஜ்க்கு மே மேலே இருந்தால் தான் நியூ அட்மிஷன் அட்மிஷன் போடுவோம் அதான் நல்ல மார்க்கு ஆ நல்லா எழுதுவானா சரி சரி ஓகே சிலபஸ் வந்து என்னென்னா டென்த்து டென்த்தில் படிச்சது டென்த்து மேக்ஸு சயின்ஸு இதெல்லாம் வரும் சார் சயின்ஸு டென்த்க்குள்ள சயின்ஸு இதான் வரும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு நாங்கள் கேட்டிருக்க கொஸின் வரும் ஜிகே ஜென்ரல் கொஸின் வரும் சார் அதெல்லாம் அவன் படிச்சது ரிலேட்டடாக தான் வரும் டென்த்தில் அவன் படிச்சது ரிலேட்டடாக தான் வரும் கொஞ்சம் ஜென்ரல் கொஸின்ஸ் கொஞ்சம் வரும் நீங்கள் இன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு மண்டே வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வருவாங்களா உங்கள் சன்னு இங்கே பயாலஜியும் இப்போ அப்ளிகேஷன் போயிட்டு தான் இருக்குது சார் பயாலஜி போயிட்டு இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிட்டு இருக்குது பி குரூப்பு போயிட்டு இருக்குது சார் ப்யூர் சயின்ஸு போயிட்டு இருக்குது பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த குரூப் போயிட்ருக்குது சி குரூப்பு வேகெண்ட் இருக்குது உங்கள் பையன் எந்த குரூப்பு இது பண்ணுறான்னோ எடுத்துக்கலாம் ஆனால் மார்க்கும் அந்த அளவு அவன் எடுத்தால் சரி எடுத்துருவான் போல எடுத்துருவான் இதில் எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்துருக்குறான் தொண்ணூறு பர்சன்டேஜ் எடுத்துருக்குறான் எடுத்துடுவான் எடுத்துடுவான் எடுத்துடுவான் அவன் மேக்ஸ் எடுத்துடுவான் எண்ட்ரன்ஸ்ஸில் பாஸ் ஆனால் சரி நாங்கள் அந்த குரூப் கொடுத்துடுவோம் சார் எல்லாம் குரூப்பும் வேகெண்ட் இருக்குது சார் எல்லாம் குரூப்பும் ஏற்கனவே போயிட்டு தான் இருக்குது அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது இன்னைக்கு ஃப்ரைடே உங்கள் சன் வந்து மண்டே வந்து எண்ட்ரன்ஸ் எழுதிட்டால் கூட நீங்கள் ஆஃப்டர்நூன் ரிசல்ட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் காலைல ஒரு பத்து மணிக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் தான் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமு முடிச்சுட்டா கூட அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்டு வந்து நாங்கள் ரெண்டு மணிக்கு சொல்லிட்ருவோம் நீங்கள் அப்படியே வந்தால் கூட அப்படியே இது பண்ணிட்டு போயிட்லாம் அட்மிஷன் பண்ணிட்டு போயிர்லாம் ஆல்ரெடி எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே எடுப்பாரு ஏ குரூப்பும் நாங்கள் ஏ குரூப்புக்கு நாங்கள் எண்பது பர்சன்டேஜ் மேலே பார்க்குறோம் சார் பயாலஜிக்கும் ஏக்கும் ஏ ஒன்றுக்கும் வந்து எண்பது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கணும் அதுக்கு கம்மியாக எடுத்தாங்கனால் நாங்கள் பி குரூப்பு சி குரூப்பு தான் கொடுப்போம் சார் ஆ சரி நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் அட்மிஷன் பண்ணிக்கலாம் அன்னைக்கு மதியமே அட்மிஷன் பண்ணிக்கலாம் சார் ஏனால் எல்லாம் குரூப்பும் அவருக்கு ஏ குரூப் பயாலஜி குரூப் எடுத்தாலும் எடுத்துக்கிட்டும் இல்லை கம்ப்யூட்டர் குரூப்பு எடுத்தாலும் எடுத்துக்கிட்டும் சார் அவரு எந்த குரூப்பு அவரு வில்லிங்காக இருக்காரோ அவரு எடுத்துக்கிட்டும் அவரு எந்த குரூப்பை அவரு லைக் பண்ணுறாரோ எடுத்துக்கிட்டும் அவரு ஆ ஆ ஆ இப்போ இப்போ பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க நாங்கள் வந்து இப்போ ஃபீஸ் ஃபீஸ் வாங்கிட்டு காலையில் டிஃபனும் ஏனால் பசங்க வந்து காலைல சாப்பிட முடியாது அவங்க வந்துடுறதுனால பஸ்ஸில் காலைலே கிளம்பி வந்துடுறனால காலைக்கும் மதியானத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள் எங்கள் ஹாஸ்டல் எல்லாருக்கும் கூட டீச்சர்ஸ்லாம் கூட சாப்பிடுவாங்க பசங்களும் டேஸ்காலர் பசங்களும் நிறையா சாப்பிட்றாங்க அந்த எங்கள் ஃபுட்டு சாப்பிடுவாங்க அது கூட எடுத்துக்கலாம் அது ஃபீஸு வந்து நீங்கள் வாங்க மண்டே வாங்க பேசிக்கலாம் என்னென்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் சார் பஸ்ஸுக்கு என்ன பஸ்ஸுக்கு வந்து இயர்லி தான் இருக்கும் இயர்லி நாங்கள் வந்து ஒரு எட்டாயிரம் வாங்குகிறோம் சார் லால்குடி தானே எட்டாயிரம் வாங்குகிறோம் ஃபுட்டுக்கு என்ன ஃபுட்டுக்கு உங்களுக்கு ஃபுட்டுக்கு ஃபீஸ் தானே பார்த்துக்கலாம் சார்

ஆ டேர்ம் டேர்மாக மு மூணு மாதத்துக்கு ஒன்று ஒரு தடவை சார் ஃபீஸ்ஸு அது குரூப்புக்கு தகு குரூப்புக்கு தகுந்த மாதிரி மாறும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு நீங்கள் நா நாலு டேர்ம் கட்டுற மாதிரி வரும் ஆ ஆ ஆ எங்களுக்கு திருச்சியில் நிறையா ப்ரான்ச் இருக்குதுங்க சார் எங்களுக்கு இந்த வேளாங்கண்ணி இருக்குது திருச்சியில் நிறையா ப்ரான்ச் இருக்குது நீங்கள் வாங்க சார் நீங்கள் ஓ அப்படியா சார் ஓகே நீங்கள் மண்டே வாங்க சார் பார்த்து அட்மிஷன் இது பண்ணிக்கிறேன் வாங்க ப பையன் வரலனா நீங்கள் கூட அட்மிட்ஷன் போட்டுக்கலாம் பையன் எப்படி நல்லா படிக்கிற பையனா எப்படியும் அவனுக்கு அவன் ஏ குரூப்பு தான் கேட்குறான்ட்றீங்க எந்த குரூப்பு வேணாலும் நான் கொடுத்துட்றேன் ஓகே கம்ப் பயாலஜியா இல்லை கம்ப்யூட்டர் எது கேட்டாலும் நான் கொடுக்குறேங்க சார் மார்க்கை பார்த்துட்டு ஓகேவா எப்படியும் வந்துடுவான் மார்க்கு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துருவான் நான் கொடுத்துட்றேன் சரி ஓகே நீங்கள் மண்டே மண்டே வாங்க சார் மீதிலாம் அட்மிஷன் பற்றி என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் எண்ட்ரன்ஸ் முடிச்சோடன்னே அட்மிஷன் பற்றி என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் ஓகேங்க சார் ஓகேங்க